தமிழ்நாடுல கலை வந்து ரொம்பவே அதிகமாக ரிச்சாக இருக்குது ஸோ அங்கே வந்து பல வகையான கலை மற்றும் கைவினைகல்லாம் செய்வாங்க பவானியில வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஜமுக்காலம் செய்வாங்க அப்புறோம் தஞ்சாவூர்ல வந்து பெயிண்ட்டிங்க்ஸ் ஓவியம் வந்து அவங்க ஒரு வகையாக வந்து வரையுவாங்க அப்புறம் சிற்பம் வந்து செய்வாங்க திண்டுக்கல்ல அவங்க ஒரு மாதிரியான பெயின்ட்டிங்க்ஸ் ப ஓவியம் வரையுவாங்க கா கடவுள் ஓவியம் சிற்பம்லாம் வந்து செதுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மண்ணுலிருந்து செய்கிறது மண்பானை இந்தமாதிரி மண்ணுலிருந்து ப்ளாக் அண்ட் ரெட் மண்ணில்லருந்து வந்து பாட்டரி செய்வாங்க அதுக்கப்புறம் நிறைய பொம்மைங்களும் க கைவினை பொம்மைகள் க குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் சும்மா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பொம்மைகள்லாம் நிறைய செய்வாங்க காஞ்சிபுரம்ல வந்து ஜவுளி நெய்வாங்க பட்டு வந்து அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஜவுளி நெஞ்சு அங்கே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சிற் தமிழ்நாட்டில வந்து ரொம்பவே நிறைய கோவில்கள் இந்த மாதிரி இருக்கிறதனால சிற்பம் நிறைய செதுக்குவாங்க ரொம்ப ஆத் ட்ரெடிஷ்னல்லாக வந்து செதுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள்லாம் நிறையா செய்வாங்க இந்த மாதிரி நெய்யு துணி நெய்கிறது அப்புறம் த கையிலயே வந்து துணி தைக்கிறது சிற்பம் செதுக்கிறது இந்தமாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க